ஆ ஹலோ வணக்கம் ஆ ஆமாங்க சார் சிட்டி சூப்பர் மார்க்கெட் தான் பேசுகிறோம் ஓகேங்க சார் ஓகே ஆ பண்ண முடியும் சார் உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் லிஸ்ட் எடுத்துட்டு டோர் டெலிவரி பண்ணிடுவோம் ஆ சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் ஓமம் ஒரு கிலோ சீரகம் ஒரு கிலோ கடுகு ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மஞ்சள் ஒரு கிலோவாங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சீரகம் எவ்வளோ எவ்வளோங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் என்னங்க சார் ஆ ஒ வாஷிங் ஆ லிக்விடு ஓகேங்க சார் ம் ஓகே ஓகேங்க சார் ஓகே எத்தனை போடங்க சார் ஆ ஓகேங்க சார் பாத்திரம் விளக்கறது ஆ ஓகேங்க சார் ஆ ஓகே ஹமாம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஆ ஓகேங்க சார் அதுவும் ஒன்னாங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஆ இருக்குதுங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஆ போட்டுகிறேன் ஓகேங்க சார் பாக்கெட்டாக போட்டுறவாங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஐஸ்கிரீம் ஆ பண்ணிடுவேங்க சார் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்துடும் ஓகேங்க சார் ஓகே போட்டுறேன் ஆயில் ஓகேங்க சார் ஓகே என்ன ஆயில் வேணுங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஆ சன் ஃபிளவர் ஆயில் ஒரு லிட்டர் போட்டுறேங்க சார் அவ்வளோதானங்க சார் ஓகே டோட்டல் பார்த்து நானு போட்டுட்டு சொல்கிறேங்க சார் எப்படியும் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வரும் ஆ ஆ ஆ நோட் பண்ணிட் சொல்லுங்கங்க சார் இப்போ நீங்கள் வந்து எப்படினா டோர் டெலிவரி பண்ணிட்டேன் நீங்கள் கூகுள்பே பண்ணுவீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பீங்களா ஓகேங்க சார் ஓகே சரிங்க சார் நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சொல்லுங்க ஓகேங்க சார் நம்பர் நையன் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகே இந்த இதுக்கு ஆ ஆ காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார் வேணும் ஆ சொல்லுங்கள் ட்ரிபுள் எயிட் த்ரீ எயிட்

சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஓகேங்க சார் ஓகே மி மிக்க நன்றி நான் உங்களுக்கு ஒன்ன ஒன் ஹவரில்வந்து டெலிவரி ஆகிரும் சார் ஆ ஓகேங்க சார் நன்றி